ஹலோ சார் வணக்கம் சார் யார் ஆ சொல்லுங்கள் சார் யார் சார் ஆ ஆ ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் சார் ஞாபகம் இருக்குது சார் சொல்லுங்கள் சார் ஃபோட்டவை குடுத்தீங்களே கல்யாண ஆல் இல்லை சார் சாரி சார் சாரி சார் முதல்ல மன்னிக்கணும் எங்களுக்கு போதிய ஆளுங்க இல்லை கொஞ்சம் எல்லாம் அங்கங்கே முகூர்த்தம் நிறையா இருக்கிறதனால அங்கங்கே போய்விட்டு இருக்குறாங்க ஆ அது மட்டும் இல்லாமல் சில தொழில் நுட்ப கோளாறுல்லாம் நிறையா இருந்துச்சி நம்ம கேமரா கொஞ்சம் ரிப்பேர் ஆகிருச்சி அதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு கொஞ்சம் லேட் ஆய்ருக்குது வேறு ஒன்றும் கிடையாது ஓ ஓ ஆமாம் சார் கொஞ்சம் பிசியாக இருந்துவிட்டோம் சார் வேறு ஒன்றும் கிடையாது ஆ இல்லை சார் ஆகிருச்சி இன்னும் கொஞ்சம் இன்னும் ஒரு ரெண்டு நாள் பொறுத்துக்கங்க சார் உங்களுக்கு வேணும்ன்றத நாங்கள் முடித்துக் கொடுத்துட்றோம் நாங்கள் இல்லை சார் இல்லை சார் இல்லை சார் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் நம்மளுடைய எங்களுடைய ஒர்க்கு நல்லா இருக்கும் சார் க்வாலிட்டி நல்லா இருக்கும் ஆ நல்லா க்ளீரன்ஸ் நல்லா இருக்கும் சார் பக்கா க ரிசல்ட்டு கிடைக்கும் சார் எங்களுது ஆனால் லேட் ஆனாலும் எங்களுது பக்கா ரிசல்ட்டு கிடைக்கும் நீங்கள் ஒன்றும் கோவிச்சுக்காதீங்க ஒன்றும் அவசரப்படாதீங்க உங்களுக்கு இன்னும் ஒரு ஒன் வீக்குக்குள்ள உங்களுக்கு கொடுத்தர்றோம் சரிங்க சார் அப்புறம் நீங்கள் எங்களுது ஃபுல் பேமண்ட்டு எல்லாம் பண்ணிட்டீங்கல்ல நான் இந்த பில்லை பார்க்கல நான் ஆ ஆ

சரிங்க சார் உங்களுக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் கொடுத்தர்றோம் சார் ஓகே சார் ஓகே சார் ஓகே சார் தேங்க்யூ சார் உங்களுக்கு நான் கொடுத்தர்றேன் சார் ஓகே சார் தேங்க்யூ சார்